நான் சின்னதுலேருந்து இங்கிலிஸ் மீடியத்தில் தான் படித்தேன் அதனால் தமிழ் எழுதவோ படிக்கவோ அவ்வளோவா வராது அப்புறம் வந்துட்டு எங்கே பேசணும்னாலோ எழுதணுன்னலோ திக்கிக்திக்கி தான் வரும் அதுக்கப்புறம் டென்த்துக்கு மேலே தான் வந்துட்டு கொஞ்சம் தமிழ் படிக்கவே வந்துச்சு இந்த இந்த இதில் வந்துட்டு இலக்கணமும் இருக்குது இது வந்துட்டு தமிழ் படிக்கிறவர்களுக்கே அவ்வளோவா சீக்கிரம் இலக்கணம் வராது அப்படி இருக்கும்போது தமிழ் படிக்க தெரியாதவர்களுக்கு எப்படி வரும் இலக்கணம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் யாராலும் கற்றுக்க முடியாது அதனால இலக்கணம் தெரியாதனால் ரொம்ப கஷ்டப்பட்றோம்